எங்கள் பகுதியில் இப்போது என்னோடய தொகுதி கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதி கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியோடய எம்எல்ஏ வந்து திரு கு பிச்சாண்டி அவர்கள் அவர் வந்து இப்போ சட்டமன்ற துணை சபாநாயகராகவும் இருக்கார் அவர் வந்து கொடுத்த வாக்குறுதி அதுதான் ஊரில் என்னென்ன இல்லை குறை நிறைகள் அதுதான் என்னென்ன குறை இருக்குது அதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு அப்புறம் இந்த கட்சி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாருன்னால் நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு குடிமகனாக அவர்களுக்கும் எங்களுக்கும் உதவினது என்னென்னால் அப்படியே எல்லாேருக்கும் கொடுத்த மாதிரி தான் எல்லாேருக்கும் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க உதவி கேட்டால் செய்கிறாங்க செய்கிறாங்க மீன்ஸ் நம்ம ஏதாவது பெட்டிஷன் எழுதிப்போட்டால் தீர்த்து வைக்கிறாங்க அப்புறம் ஒரு சில நேரத்தில் கரெக்டாக அவங்க சொன்ன வாக்குறுதி ஒன்றொன்னா நிறைவேற்றிருக்காங்களான்றது தெரியலை பட் நிறைவேற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் எங்கள் ஊரில் இருக்கற அது ஜெயித்த கட்சி அப்புறம் ஆகி அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி சீமான் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் எங்கள் தொகுதியில் போட்டியிட்டாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்தது தான் இந்த திமுக அதோடய எம்எல்ஏ தான் திரு கு பிச்சாண்டி அவர்கள்